ஆ சொல்லுப்பா எங்கள் ட்ரெ ட்ரெய்னிங்கெலாம் முடிஞ்சுடுச்சா ட்ரெய்னிங் நல்லபடியாக முடிஞ்சுடுச்சா ஆ ஆ

அப்படியா சூப்பர்

சூப் சூப்பர்

ஓகே ஓகே சூப்பர் ஆ

ஆமாம் அந்த புது மாடல் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ரெண்டு பக்கமும் ஆ அப்படியா சூப்பர் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த புது மாடல் ஆமாம் புது மாடலில் பண்ணியிருக்காங்க ஆ ஓகே சூப்பர் ஆ எதிர்பார்க்கலாம் இருங்க ஆ ஆ

கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே சூப்பர்ப்பாக கண்டிப்பாக ஆமாம் அந்த அந்த முறுக்கு செயின் மாடல் ஆ ஆ

நல்லா இருக்குது ஓகே ஓகே ஆ ஆக்சுவலாக இல்லை இப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு மூணு வெரைட்டி மட்டும் தான் கொடுத்துக்கிட்ருந்தோம் நம்ம அதுதான் நம்ம ஃபுல் வெரைட்டிலாம் நல்லா பார்த்தாங்கனா அப்போ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடும் பார்த்து பண்ணு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம அடுத்த டயம் அடுத்த டயம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக செய்வோம் நல்லபடியாக செஞ்சுருவோம் கண்டிப்பாக ஆ ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே நல்லது ஆ தேங்க் யூ தேங்க் யூ